என்னை பற்றி சொல்லணுனா நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து நான் வந்து கரெக்டா யுபிஎஸ் எக்ஸாம் தான் பிரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்குறதுதான் ஆசை என்னைப் பொருத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷ்யம் என்னனா செல்ஃப் லவ் இஸ் தி வெரி பெஸ்ட்டு ஒன் மத்தவங்க கிட்டே போய்ட்டு நம்மளோட லவ்வை வந்து கொடுத்து அது வந்து அவங்க ஹேட்டாகி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுக்கு முக்கியம் ஓகே வா நம்மள விட நம்மளோட ரோலை யாரும் பிளே பண்ண முடியாது இப்போ நான் இருக்கேன் அப்படினா பிரியா அப்படினா என்னோட ரோலை அந்த பிரியா அப்படிங்குற என்னால் மட்டும்தான் பிளே பண்ண முடியும் அதர்வைஸ் வேற யாராலேயும் என்னோட ரோலை என்னை விட பெஸ்ட்டாக பிளே பண்ண முடியாது அதேமாதிரிதான் நீங்க இருக்கீங்க அப்படினா உங்களோட ரோலை வந்து உங்களைத் தவிர வேற யாராலேயும் பிளே பண்ண முடியாது கண்டிப்பாக நமக்குன்னு எதாவது ஒரு விஷ்யம் தனித்துவம் அப்படிங்குறது இருக்கும் ஸோ அதை நம்ம தான் வந்து ஐடென்ட்டிஃபை பண்ணிவிட்டு யாருகூடேயும் கம்பேர் பண்ணாதீங்க யாரோ என்னமோ பண்ணிவிட்டு போகிறாங்க உங்ளோட லைஃபில் நீங்கள் தான் ராஜா உங்ளோட லைஃபுக்கு நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராணி ஸோ வந்து எந்தவொரு எதையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காமல் நீங்கள் வந்து செல்ஃபாகவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க நிறையா லேர்ன் பண்ணிக்கோங்க ஜாலியாயிருங்க எதைப் பற்றியுமே ஃபீல் பண்ணாதீங்க என்னை கேட்டால் நான் ஒரு பெஸ்ட்டு அட்வைஸாக அதை தான் சொல்லுவேன் இன்னொரு முக்கியமான விஷ்யம் என்ன அப்படின்னா நான் ஒரு பேமஸான ஒரு ரீல்ஸ்ல்லாம் இந்த இன்ஸ்ட்டா ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பாத்தேன் என்ன அப்படினா ஐஅம் ஐ டோண்ட்டு ஹவ் ஐ மீன் எனக்கு வந்து பிரின்ஸ் தேவையில்லை ஏன் அப்படின்னா நான் வந்து பிரின்சஸ் கிடையாது எனக்கு பிரின்ஸ் தேவையில்ல பட் நான் வந்து ஒரு குயினு அதனால் என்னோட செல்ஃபை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கு அதலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் தான் அப்படிங்குற மாதிரி என்னை பொருத்த வரைக்கும் நான் எப்பவும் என்ன பண்ணுவேன் அப்படினா எனக்கு நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன் எந்தவொரு விஷயத்திலியும் நான் யாரையும் நம்ப மாட்டேன் பஸ்ட்டு திங் நான் வந்து மத்தவங்குளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் மத்தவங்கள்ட்டருந்து தள்ளிருப்பேன் அப்படின்றது கிடையாது நான் ஜாலியாக பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன் பட் வந்து எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் நான் எதுக்காகவும் மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டேன் என்னால் என்ன முடியுதோ அதுதான் அவ்வளோதான் அதுதான் அதனால எனக்கு ரொம்ப ஒரு விஷ்யன்னா அதுதான் சொல்லுவேன் நான் எல்லோருமே உங்கள நம்புங்கள் உங்களைத் தவிர வேற யாரும் உங்களை கைக்கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறன் உங்களை நம்புங்கள் பீ பாசிட்டிவ் ரொம்ப பாசிட்டிவாயிருக்கறது ரொம்ப முக்கியம் நானும் ரொம்ப பாசிட்டிவாக எந்தவொரு விஷயமாருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துப்பேன் ஆனால் என்ன டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோவம் வந்துடும் அந்த கோவத்தினால யாராவது என் கூட பேசுகிறாங்கன்னா அவங்கள ஹேர்ட் பண்ணி விட்ருவேன் அதர்வைஸ் எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் அந்த பாசம் அதலாம் இருக்கும்